எனக்கு புகைப்படம் எடுக்கிறதுனா ரொம்ப இஷ்டம் ஆனால் நான் சின்ன வயசில் இருந்து ப புகைப்படத்துக்கெலாம் நான் அந்தளவு தெரியாது யாருக்கும் அப்புறோம் ரொம்ப வருடம் கழித்து கல்யாணம் ஆனால் பிறகு நான் வீட்டுக்காரும் இது வேளாங்கண்ணி போனோம் வேளாங்கண்ணியில் போய் ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ கொண்டுனு வந்து மாட்டிருக்கேன் அடுத்தது சில சில கல்யாணம் நாள் இப்போல்லாம் வரும் போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துடுருக்கேன் அது தான் நான் கொஞ்சம் நாள் வரைக்கும் அதுக்கப்புறோம் என் பிள்ளைங்களாம் படிக்க வச்சி அதுங்க நல்லா வளர்ந்து காலேஜில் டூர் போகும்போதெல்லாம் அதை என்னை அழைச்சிட்டு போயிட்டு ஊட்டியில் எடுத்து அது பெரிய ஃபோட்டோவாக எடுத்து மாட்டி வச்சிருக்கேன் அடுத்தது நாங்கள் ஊட்டி போயிருக்கேன் கோ இதுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த திருப்பதிக்கு போயிருக்கேன் திருப்பதியில் போயிட்டு நிறைய ஃபோட்டோ ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மாட்டிருக்கோம் அதுக்கப்புறோம் காலேஜில் எக்ஸாம் வச்சால் அந்த எக்ஸாமுக்கு போகிறப்போல்லாம் அங்கே எதாவது ஒன்று பார்க்கணும் அதை பெருசாக ஃபோட்டோ எடுக்கணும் அதை வந்து நம்ம கொண்டாந்து ஊரில் காட்டணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து செல்லில் செல்ஃபி எடுத்துட்டு வந்து எனக்குனே என் பிள்ளைங்கள் வந்து செல்லு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த செல்லை எடுத்துட்டு போய் எனக்கு நிறைய என்னென்னலாம் பிடிக்குமோ எங்கெங்கலாம் கோவிலுக்குள்ளே போனன்னா மாலை போட்டு கோவிலுக்கு போவேன் அங்கே உள்ள புதுசு புதுசாக எதாவது இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து என் பிள்ளைங்கள்கிட்ட கொடுப்பேன் அதை ஃபோட்டோ எடுத்து மாட்டணுன்னு சொல்லுவேன் அது தி மாதிரி என் பொண்ணு எனக்கு தெரியாமையே என் ஃபோட்டோவில் வந்து எடுத்துட்டு போய் எல்லா ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணி என் வீடு ஃபுல்லாக நாங்கள் மாட்டிருக்கோம்